பொழுது போக்கு நடவடிக்கைனால் என்ன இந்த கடை கன்னிக்கு போவதுதான் பொழுதுபோக்கு அப்புறம் சாயந்திரம் ஆனால் கோயிலுக்கு போவது பொழுதுபோக்கு தியாகராஜர் கோயிலுக்கு போவது அங்கே போய் காற்றாட நடக்கிறது அதுதான் பொழுது போக்கு வேறு தேர் பக்கத்தில் போய் நிற்கிறது அதுதான் பொழுதுபோக்கு அங்கோ போய் உட்கார ஒரு இடத்தில் உட்காந்து அமைதியாக தியானம் செய்கிறது இப்போ கோயிலுக்கு வருவங்க போகிறவங்கள பார்த்துகிட்டு இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுது அதெல்லாம் பார்த்துகிட்டு இருக்கிறதுதான் நமக்கு பொழுது போக்கு வேறு என்னப்பா இந்த காலத்தில் பொழுதுபோக்கு இருக்க போது நமக்கென்னு தனியாக இப்போ பொழுதுபோக்கு அம்சம்னால் இப்பெலாம் எல்லாேரும் கடை கடை கன்னிக்கு போவதுதான் ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க மற்றபடி இப்போ பொழுதுபோக்கு அம்சம் வந்து வேறு ஒன்றும் இங்கே சிறப்பாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ எதாவது ஒரு விஷேசம் நல்லது கெட்டது டைம் பாஸ் ஆகணும் அப்படினா பொழுதுபோக்கு டக்குன்னு எங்கேயாவது கிளம்பி போவாங்க காசு பணம் இருக்கிறவங்க காசு பணம் இல்லாதவங்க அழகாக குட்டியாக ஒரு தூக்கம் நல்ல நீண்ட நித்தரையை போடுவாங்க நாங்கள் போகிற பொழுது போக்கு இடம் வந்து எங்களோட வயதுக்கு கோயில் குளம் தான் கோயிலுக்கு காலையில் சாயந்திரம் அஞ்சு மணி ஆனால் கோயிலுக்கு போகிறோமா ஏழு எட்டு மணி ஆற்ரை ஏழு மணி வரைக்கும் கோயிலில் இருந்து ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தோமா ஒரு ரெண்டு இட்லியை ச ரெண்டு தோசையை சாப்பிட்டோம்மா ரெண்டு இட்லியை சாப்பிட்டோம்மா பொழுதுபோச்சா ரைட் அப்படிங்குற மாதிரிதான் என்னுடைய பொழுதுபோக்கு போயிட்டிருக்குது இங்கே இருக்கிற பொழுதுபோக்கு எங்கள் வ எங்கள் வயதுக்கு கோயில் தான் கோயிலுக்கு போனாவே ஒரு திருப்த்தி ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அங்கே நம்மள்கிட்ட அவங்களாக பேசுகிறாங்க பேசலை அந்த இடத்துல போய் உட்காந்து நம்ம மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு கை கோர்த்துக்கிட்டு வரது எங்களுக்கு பொழுதுபோக்கு தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த பொழுதுபோக்கு போதும்